ஃபேஸ் புக் இன்ஸ்ட்டாகிராம் ட்விட்டர் இது எல்லாமே அப்பப்போ உள்ள செய்திகள் அப்பப்போ உள்ள அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நம்பகமான ஒரு ஊடகம்னால் இதை சொல்லலாம் சோசியல் மீடியாவை அதே மாதிரி இப்போ உள்ள ஒரு குடும்பம் அப்படினா எல்லாேருட்டையுமே செல் ஃபோன்ஸ் இருக்குது அதே மாதிரி எல்லாேருமே சோசியல் மீடியாவில் இல்லாதவங்க யாருமே இல்லை இப்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம குடும்பத்தில் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பர்ட்டேனால் கூட அது சோசியல் மீடியா பார்த்து தெரிஞ்சுக்கற மாதிரி இருக்குது அதே மாதிரி இது வந்து இந்த ஆதாரங்களெலாம் வந்து நம்பகமாகதான் இருக்குது நம்ம வந்து ஏன்னால் இப்போ வந்து ஒரு செய்தியாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுனால சோசியல் மீடியா வந்து பயன்படுத்துவது வந்து ரொம்ப நம்பகமாகதான் இருக்குது அதே மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் கரெக்டாக பயன்படுத்தினா ரொம்ப நம்பகமானதாகதான் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன் யாருமே நியூஸ் பார்க்குறதில்ல ஸோ வந்து சோசியல் மீடியாவில்தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால வந்து நியூஸை விட சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகதான் இருக்குது ஏன் அப்படினா நம்ம அப்பப்போ நடக்கிற தகவல் அப்பப்போ நடக்கிற ஏதாச்சும் ஒரு செய்தி என்னென்ன நடக்குதோ அதெலாம் வந்து அப்பப்போ நம்ம அப்டேட்ஸ் பண்ணுறனால இது ரொம்ப நம்பகமாக இருக்குது